நம்ம வந்து எல்லாருமே பணக்காரவங்க அப்படின்னு சொல்ல முடியாது பணக்காரவங்களையும் ஏழைலேந்து தான் பணக்காரவங்க ஆயிருப்பாங்க அதை ஆனால் யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க நம்ப என்னமோ பிறந்ததுலேந்தே பணத்துலையே ஊறின மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க நான் நிறையவே பார்த்துருக்கேன் பணம் இருக்கிறவங்கிட்ட ஒரு மரியாதை பணம் இல்லாதவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது எல்லா இடத்துலையுமே சந்திரிச்சிருக்கோம் சந்திச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தா நிறைய சொல்லிகிட்டு போகலாம் ஒரு வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க போகறோம் அப்படின்னா இதாம்மா இதாம்மா காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்ஸ்லேந்து எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க ஆள் பார்த்து பேசுகிறது உண்டு அதுவே அவங்கள்கிட்ட காசு இருந்தால் அவன் ஒரு மரியாதையே கொடுக்கலனாலும் இவங்களா போய் வழியக்க பேசுவாங்க நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லிகிட்டே ஹாஸ்பிட்டல் நேம் இதில் சொல்லாமான்னு தெரியல பட் பரவாயில்ல நான் சொல்கிறேன் எங்கள் பெரிம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாம இருந்தாங்க அவங்கள வந்து மயிலாடுதுறை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சி பார்த்துட்ருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து தெரியல டக்குன்னு வரல இந்த ரொம்ப உடம்பு சரியாம முடியாமல் இருந்தாங்க பட் ஆனால் அவங்க காசு இவ்வளோ ஆகும் அப்படின் சொல்லிட்டு கட்டுறோம் அப்படின் சொல்றதுக்குள்ளே இல்லல்லை நீங்கள் வந்து திருவாரூர் கூட்டிகிட்டு போயிவிடுங்க அப்படின் இங்கெல்லாம் பார்க்க முடியாது திருவாரூர் கூட்டிகிட்டு போயிவிடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிவிட்டாங்க திருவாரூர் கூட்டிகிட்டு போய் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப நல்லாவே பார்த்தாங்க ஒரு சில இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லாவே பார்க்கறாங்க பணம் பணம் அதை அப்புடில்லாம் சொல்ல முடியாது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பணம் வாங்கறாங்கன்னா ஒரு சில இடத்துல வாங்குவாங்க பணந்தான் எல்லா இடத்துலையுமே பேசும் அப்படிங்கிறது நம்ப எல்லாருக்குமே தெரியும் அங்கே போய் ஆனால் திருவாரூர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லாவே பார்த்தாங்க ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்மெல்லுனாலே பிடிக்காது ஆனால் பட்டு அங்கே நான் போறப்போ எங்கள் பெரியம்மா பார்க்க போகணும் வேறு வழி இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் போனாலே வாமிட் வந்துரும் அதனால நான் மேக்ஸிமம் ஹாக்ஸ் ஹாஸ்பிட்டலே போகமாட்டேன் எனக்குனாலுமே மாத்திரை மட்டும்தான் போட்டுப்பேன் ஹாஸ்பிட்டல் போகமாட்டேன் ஆனால் அங்கே நான் போனப்போ ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அவங்களும் நல்லாவே ட்ரீட்மண்ட் எல்லாம் பண்ணாங்க அப்போ என்னாச்சுன்னு தெரில திடீர்ன்னு டாக்டரோட மிஸ்டேக்காக நல்லா தான் பெரிம்மா அம்மாக்கிட்ட தான் பார்த்து பேசுனாங்க கண்ணு எல்லாம் கலங்கிச்சி ரெண்டு பேருமே பேசிட்டுருந்தாங்க சம்திங் எதோ வந்து ட்ரீட்மண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க நெஞ்சில் இப்டி கை வச்சாங்க கண் முன்னாடியே உயிர் போச்சு அப்போ நான் வந்து ஜன்னலந்து பாத்துட்டுருந்தேன் ம்மா வெளில போம்மா அப்படின் சொல்லிட்டாங்க என்ன ஜன்னலந்து நான் வெளில இருந்துவிட்டு தான் பார்த்தேன் நகரும்மா அப்படியே அப்படின் சொல்லிட்டாங்க நான் ஆனால் பார்த்தேன் என் கண் முன்னாடியே அந்த உயிர் போச்சு அது ஏன் எப்படி என்ன ஆச்சுனே தெரியல நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில்ருந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஆனால் நல்லா தான் பார்த்தாங்க அம்மாக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு சொல்ல முடியாத அளவுக்கு அது நல்லாவே சரி பண்ணி நல்லாவே பார்த்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் எங்கள் அம்மாவை நாங்கள் எப்படியோ காப்பாற்றிட்டோம் இது அந்த மாதிரி பாண்டிசேரி ஹாஸ்பிட்டலையும் சொல்லலாம் ரொம்பவே க்ளீனாக ரொம்ப நல்லா அம்மா அங்க போய் தான் ஃபுல்லாக குணமானங்கனே சொல்லலாம் இங்கே பறவை அது இதுன்னு போனாங்க பட் அங்கெல்லாம் சரியாகவே ஆகலை ஆனால் அங்கே போய் சிக்மரா எதோ சம்திங் எனக்கு டக்குன்னு வரலை அங்கே பாண்டிசேரியில் போய் பார்த்தாங்க அங்கே குணமாயிவிட்டாங்க பட் ஆனால் எங்கள் பெரியம்மாவை வந்து கண் முன்னாடியே தான் போனாங்க அது இன்னுமே என்னால் மறக்க முடியாது இன்னையோட மூணு வருஷம் ஆகுது அந்த மாதிரி பணம் இருக்கிறவன் பார்த்தீங் பணம் எல்லாருக்கிட்டையுமே தான் இருக்கும் இன்னிக்கு எங்கிட்ட இருந்தால் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சமாவது கொடுக்கணும் யாராக இருந்தாலும் பேஸிக் ஹியூமன் ரைட்ஸ்ன்னா நீ எனக்கு கொடுக்கணும் நான் உனக்கு கொடுக்கணும் அப்போ தான் நீங்களும் எங்களுக்கு தருவீங்க எங்கிட்ட என்ன கிடைக்குதோ அதே தான் நீங்களும் எதிர்பார்ப்பிங்க அந்த மாதிரி தான் நானும் கொடுக்கணும் அஸ் எ ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணணும் அது ரொம்பவே முக்கியம் அஸ் எ டாக்டர் நீ என்ன தான் டாக்ட்ருக்கு படி அந்த ஹியூமேனிட்டி அந்த ஹியூம்னி நீங்களும் ஒரு சச் எ ஹியூமன் பீயிங் தான் உங்களுக்கே அது தெரியணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறையவே நான் பார்த்துருக்கேன் எப்படி சொல்லுறதுனா அந்த மாத்திரை கொடுக்கலாம் வருவாங்க ஃப்ரீயாக கொடுக்க வருவாங்க போய் நம்ப போய் கேட்டம்ன்னா போய் அங்க போய் நில்லும்மா ஓரமாக அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்லேங்கில் தான் ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க ஏன்னா நம்ப வந்து ஃப்ரீயாக போய் வாங்கறோம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயானா கவர்மெண்ட்டே தான் தருது ஒரு வேன் ஆம்புலன்ஸ் மாதிரி அனுப்பி ஊர் ஊருக்காக போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் நாலாம் போய் கால்வலி அப்படின் சொல்லிட்டுலாம் போய் வாங்கினோனா போய் ஓரமாக நில்லும்மா அப்படின்னு அசிங்கப்படுத்திருவா மாதிரி ஒருமாதிரி இருக்கும் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ப ஒரு சின்ன ஒரு ஏஜ் ஒரு ஏஜ் லெவலுக்கு வந்துவிட்டோனா நமக்கே கொஞ்சம் யாராவது திட்டிவிட்டா இப்போ க்ளாஸ்ல யாராவது நம்பளை ஏதாவது சொல்லிவிட்டா இவங்க இப்படி அசிங்கப்படுத்திவிட்டான் அப்படின் சொல்லிட்டு நம்ப அன்னக்கு ஃபுல்லாக நினச்சி பார்த்துட்ருப்போம் அது மாதிரி ஒரு டாக்ட்ரோ ஒரு நேர்ஸோ அது மாதிரி சொல்லிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அதுமாரி நான் ஃபேஸ் பண்ணி இருக்கேன் அதெல்லாம் நினச்சன் சரி இப்போ நம்ப காசு இல்லாமல் போய் வாங்கிறதுனால சும்மா போய் வாங்கிறதுனால தானே இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க இனிமே ஏன் அதை வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு நான் அதுலந்து நான் போய் வாங்கவே மாட்டேன் எதுவுமே வீட்லருந்தே என்ன போ சொன்னால் கூட நான் போகல நீங்கள் வேணா போங்க அப்படின் சொல்லிவிட்டு நான் விட்டு வீட்ல தான் இருந்துருவேன் அதுமாதிரி நிறைய நான் ஃபேஸ் பண்ணி இருக்கேன் அதேமாரி சொல்லுறாங்க எதோ மோடி சார் வந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணுறாரு மருத்துவ காப்பீடு எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு அதனால் நேரில் இன்னும் பார்க்கல அது ஆனால் உண்மைன் சொல்லிவிட்டு தான் இந்த மோடி கார்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க ஆனால் அது உண்மை தானா சில பேர் ஒரு சில பேர் போயி இருக்காங்க ஒரு சில பேர் இந்த கண் ஆப்ரேஷனுக்காகலாம் போயி இருக்காங்க சொல்லுவாங்க அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணல ஒழுங்காக ஒரு இது இல்லை சும்மா வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திட்டினா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ தான் காசு இருந்தால் தான் மதிப்பு காசு இருக்கிற இடத்து இருக்கிற இடத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கும் போயி இருக்கேன் அவ்வளோ பேர்ஃபெக்டாக அவ்வளோ மரியாதை தருவாங்க சார் மேம் அந்த மாதிரி தான் எங்கள் பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அன்பு ஹாஸ்பிட்டல் கும்பகோணத்தில் சுகம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்களும் பணந்தான் ஆனால் எங்கே போனாலுமே அவ்வளோ பணம் வாங்குனாங்க அதேமாதிரி ட்ரீட்மண்ட்டும் நல்லா பார்த்தாங்க அவங்க பெரியப்பா நல்லா இருக்காங்க அப்போல்லாம் நினப்பேன் காசு இருந்தால் நல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தால் புலைக்க வச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோனா அப்படின்னு க பார்த்துட்ருக்கறப்ப சொல்றப்போ தான் இப்போ அந்த காசு இல்லாததுனால தான நம்ப அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பெரிம்மா இறந்து போனாங்க என்ன ரீசன்னே தெரியாமல் நமக்கு போச்சு இப்போ காசு தான் உலகோம் நிறையவே நான் பார்த்துருக்கேன் ஒரு சாதாரண ஒரு ப்ளட்டெஸ்ட் எடுக்க போணுனாலே இப்போ இந்த சொல்லவே வேணாம் இந்த கொரோனா வேக்சின் போட போறப்போ எவ்வளோ அலட்சியம் போய் லைனில் நில்லும்மா அந்த மாதிரி கேவலமாக அங்கே போ இங்கே போ காசு அதுக்கு கூட காசு தான் வாங்குனாங்க அதை நம்ம ஏன்டா போட்டோன்னு அந்த மாதிரி ஆயிருச்சு கையை பிடிம்மா அப்படி இது பண்ணும்மா அது பண்ணும்மா ரொம்பவே ஒரு பேஸிக் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ ஒரு மரியாதை தரணுமோ அதை யாருமே தரல போய் லைனில் நின்று யாராக இருந்தாலும் அங்கே போய் நில்லு போ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க நம்ப அந்த இடத்துல ஒரு ரியாக்ட் பண்ண முடியாது என்ன இப்புடிலாம் பேசுகிற அப்படின்னு இல்லை அத்தனை பேர் முன்னாடி நம்மளை திருப்பி அசிங்கப்படுத்தி நம்ம திருப்பியும் அங்கே ஒரு ஓரமாக நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டு நிற்போம் நிறையவே நான் பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்பில் அது மாதிரி பணம் இருக்கிற ஹாஸ்பிட்டலையும் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய அவங்க எப்படி சொல்லுறது நிறைய ரெஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க பட் பேஸிக் நீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணந்தான் வேர் இஸ் மனி இஸ் லிமிட்டட் இன் த வேர்ல்ட் அப்படின்னே சொல்லலாம் லிமிட்டட்டாகவும் இருக்கும் அன்லிமிட்டட்டாகவும் இருக்கணும் அப்போ தான் அந்த நம்பளோட பேஸிக்ஸ் நமக்கு ரைட்ஸ் கிடைக்கும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இல்லைன்னா நீ பாட்டுக்கு நம்ப ஒரு டாக் மாதிரி ஒரு வெளில ஒரு ஓரமாக உக்காருந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அதை மாதிரி தான் சொல்லலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா நிறைய இந்த வருவாங்க ப்ரெக்னன்ட் லேடீஸ் எல்லாம் வருவாங்க வந்தால் ஓரமாக உக்காந்துருப்பாங்க அதை போயி காசு இருந்தால் ம்மா நீங்கள் உள்ளே போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி இல்லைன்னா உக்காரும்மா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக பேசுவாங்க எங்கள் ஸ்கூலையே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துச்சு அங்கேல்லாம் போனோனா உடனே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா நாங்கள் ஃபீஸ் கட்டுறோங்கிறதுனால இதுவே இப்போ வெளியிலருந்து வரவுங்கள் எல்லாம் வந்து அங்கே எதோ ஃப்ரீன்னு ஒரு நாள் கேம்ப் போட்டுருந்தாங்க அப்பெல்லாம் போனப்போ கூட நில்லும்மா ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் உள்ளே போக முடியாது நில்லு நில்லு சும்மா தானே வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க அதுமாதிரி நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம் நிறைய பற்றாக்குறையாகவும் இருக்கு நிறைய பேரு சிகிச்சையும் பார்த்துருக்காங்க